ஹலோ பூர்வீகா மொபைல்ஸா நான் ஒரு சாம்சங்கில் மொபைல் பார்க்கலாம்னு இருக்கேன் சார் என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு ஒன் லேக் ஒன் லேக்ஸுக்கு எந்த மொபைலும் இல்லையா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்

ட்வெண்ட்டி டூவோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்க சார் ஓகே சார்

ஓகே சார்

ஓகே சார் சார் ஆஃபர் எதுவும் இருக்கா ஓகே ஓகே சார் இப்போ வந்து நேரில் வந்து பார்க்கலாமா சார் ஓகே சார் ஓகே சார்